நாங்கள் வந்து அந்த பழைய மாடல் ஃபோனு இருக்கும் போது கட்டடம் கட்டுறது அந்த கேமில் அ அப்புறம் அந்த பாம்பு விளையாடுகிறது இந்த மாதிரி கேம்மெல்லாம் இருக்கும் குறிப்பாக அந்த கட்டிடம் அதில் வந்து நிறையா இந்த கார் ரேஸூ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து விளையாடும்போது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக பாயிண்டுகள் கிடைக்கும் அதனால ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக அதில் விளையாடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாம்பு இருக்கிறது ரொம்ப நீளமாக ஆக அது வந்து அந்த வாலைத்தொட்டா அவுட்டாகிர்ர மாதிரி இருக்கும் அதுமாதிரி இருக்கும் போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருந்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் ரேஸூ இதெல்லாம் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளையாண்டு பாயிண்ட் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனு வந்ததுக்கப்புறம் புதுசாக இந்த கேம்முக்கும் உள்ளே நாங்கள் போய் இன்ட்ரஸ்ட் காட்டுறதில்லை அது வந்து எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அந்த பழைய கேம் இருந்தப்போது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக விளையாண்டுட்டு இருப்போம் வீட்டில் எல்லாரும் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு இருப்போம் பசங்கெல்லாம் இப்போல்லாம் அது விளையாடுறதில்லைங்க